ஸாரீ ஷாப் டீலருங்களா ஆ ஓகே மேம் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு ஸாரீ வேணும் ரிசம்ச ரிசப்ஷனுக்கு உங்களால் அதை ஏற்பாடு பண்ணி தர முடியுங்களா

எங்களுக்கு சில்க் காட்டன் மாதிரி வேணுங்க மேடம் எனக்கு ஒரு தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட்க்குள்ளே வேணுங்க மேடம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிக்கொடுங்க டிஸ்கௌண்ட் கொஞ்சம் பண்ணிக் கொடுத்தீங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ ஓகே மேம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே வேணும் நீங்கள் அதை பார்த்துக்கங்க கொஞ்சம் டிலே பண்ணாமல் பார்த்துக்கங்க ம் ஓகே மேம் எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் இல்லை கொஞ்சம் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே என்னென்ன நியூ கலெக்ஷன் இருக்கோ அதை கொஞ்சம் அனுப்பிவிட்டீங்கனா நல்லாயிருக்கும் ம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ